இப்போது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க சின்னவங்கனு பார்த்து கால் மேல் சின்னவங்கள் வந்து பெரியவங்களை பார்த்து கால் மேல் கால் போட்டு உக்காரக்கூடாது பெரியவங்கள்தான் உக்காரணும் அப்படினு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கப்புறோம் பெண்கள் வந்து தாவணி புடவை மட்டும்தான் கட்டணும் வேறு எதுவும் கட்டக்கூடாது அந்தமாரி அப்புறோம் இந்த மதத்தை வச்சு ஜாதி இதெல்லாம் பார்த்து உள்ளே போனால் செப்பல் போடக்கூடாது அந்தமாதிரிதான் எவ்வளவோ இது கொண்டு வந்திருந்தாங்க ஆனால் இப்போது இருக்கற இதில் பார்த்திங்க அப்படினா பெண்கள் வந்து கால் மேலே கால் போட்டுதான் உக்காராங்க மோஸ்ட்லி அதிகம் இப்போது நமக்கு அந்தளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்மளெலாம் மிஸ்யூஸ் பண்ணாமல் இது பண்ணணும் அதுக்கப்புறோம் கா இப்போது பெண்களால் நிறைய இப்போது நிறைய இப்போது பெண்கள்லாம் பார்க்கெல்லாம் போகிறாங்க வராங்க ட்ரிங்க்ஸ் முன்னெலாம் ஆண்கள் மட்டுமே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க இப்போதெல்லாம் அப்படி இல்லை பெண்களும் ட்ரிங்க்ஸு பார்ட்டி அது இதுன்னு நிறையா செலப்ரேட் பண்ணுறாங்க அதேமாரி நிறையா செப்பலெலாம் வந்து அவங்க மட்டும்தான் போடணும் அந்தமாதிரி எதுவும் இல்லாமல் இந்த இதில் வந்து நிறையா கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படினா நம்ம அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் அதேமாதிரி பெண்கள் வந்து அந்த ட்ரெஸ்தான் அணியணும் அப்படினு இல்லாமல் எவ்வளோ இப்போது நிறையா ட்ரெஸ்ஸு சுடிதாரு ஃப்ராகு அந்தமாதிரி நிறையா நம்ம யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்போயிலேருந்து இப்போது இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதே ஒரு சந்தோஷமான விஷயந்தான்